இலக்கியம் என்பது ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவோ எழுதவோ பயன்படுகிறது இந்த இலக்கியத்தை கலை வடிவங்களாக மாற்ற தமிழர்கள் முயற்சி செய்தபோது கல்வெட்டுகளில் பதித்து இலக்கியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் மகாபலிபுரம் கடற்கோவிலில் எழுதப்பட்டிருந்த கலை வடிவங்கள் இலக்கியக் கவிதை போன்ற சிற்பத்தில் நாம் காணலாம் இதை வெளிநாட்டு மாநிலத்திலிருந்து வந்து பார்த்த வெளிநாட்டவர்கள் இதை வியப்புடன் பார்த்தனர் இலக்கிய கவிதை இலக்கிய கவிதை பொறிக்கப்பட்டிருந்த அந்த எழுத்தைப் பார்த்து ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் கண்டுபிடித்து அது என்னவென்று அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்துச் சென்று அவர்கள் பயன்பட்டு வருகின்றனர் இலக்கியத்தை எல்ல எல்லாவித மொழிகளுக்கும் பயன்படுத்தலாம்